இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் வரும்ல அப்போலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கலாம் சேர்ந்து பெரிய விநாயகர் இருக்குல்ல நாங்களும் ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் வந்து செய்யலாம் அப்படினு சொல்லிகிட்டு ஆற்றோரமா போய் இருக்கிற களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்களும் அது விநாயகர் செஞ்சு கண்ணு மூக்கு இதெல்லாம் செஞ்சு விநாயகர்லாம் செஞ்சு அதை பெரிய விநாயகர் பக்கத்தில் கொண்டு போய் அங்கே விநாயகரை வைப்போம் ஏதோ வீட்டில் கிடைக்கிற அது இது பெயிண்டு எல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு பூசி விநாயகர் மாதிரி டெக்ரேட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடி மரத்தில் இருக்கிற இந்த பூவெல்லாம் பிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து நூலில் வந்து மாலையாக கட்டி சாமிக்கு போடுவோம் பெரிய விநாயகருக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க டெய்லியும் ஆற்றுல கரைக்கிற வரைக்கும் பூஜை பண்ணுவாங்க அதுக்கு அந்த சாமிக்கு வைக்கிற சுண்டல் பொங்கல்லாம் எடுத்து நாங்கள் குட்டி விநாயகருக்கும் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இலைய வச்சு அதுக்கு சுண்டல் பொங்கல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் ஒரு ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் அஞ்சு ஆறு நாள் பூஜை முடிஞ்சதும் அதுக்கு அப்புறம் ஆறு பக்கத்துலேயே இருக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய விநாயகரை ஆத்தில் கரைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன விநாயகரை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போய் கரைச்சுட்டு வந்துடுவோம் கரைச்சுட்டு வரும் போது ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிலயெல்லாம் உருவாக்குவோம்